எங்கள் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருக்குது அது என்ன பிரச்சனைன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து ஃப்ளாட்டு போட்டு இடம் விற்கிறாங்க ஆனால் வந்து அந்த இடத்த வந்து விற்க போது அந்த பத்திரம் வந்து இவங்களுக்கு தான்னு ஒரு நிலையா இருக்காது ஏன்னா அந்த பத்திரம் அந்த இடம் ஃபுல்லாமே வேற ஒருத்தரோடதுல பேரில் இருக்கும் அவரு தான் விற்கிணும் இதே வந்து தனியா ஒரு இடம் இருந்துச்சுன்னா அங்க வந்து தனியாக பத்திரம் போட்டு தனியாக விற்பாங்க ஏன்னா அது வந்து தனியான ஒரு இடம் இது வந்து மொத்தமாக இருக்கிற இடத்த வந்து ஃப்ளாட்டு போட்டு விற்கிறனால அந்த பத்திரம் வந்து யாரோட பேரில் இருக்குதுன்னே தெரியாது இதே வந்து ஒரு இடத்த வந்து ஒருத்தருக்கு விற்க போது அவங்களுக்கு தனியாக இவங்களோடதுன்னு பத்திரம் எழுதி தரல தராமல் இருந்து அந்த இடத்த வந்து இன்றைய ஒருத்தருக்கு விற்றாவோ ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை ஆகிடும் ஏன்னா அந்த இடம் வந்து யாரோடதுன்னே தெரியாது இவங்களோடதுன்னாவும் தெரியாது அவங்களோடதுன்னாவும் தெரியாது இதே வந்து தெரியாமல் இருந்துட்டு சரி நம்ம இந்த இடத்த விற்றர்லான்ட்ருக்கம்மோது அந்த இடத்த விற்கவும் முடியாது ஏன்னா அந்த இடம் வந்து பத்திரம் வந்து நிலையா இருக்காது இவங்களுக்கு இவங்களோட தான் இல்லை அவங்களோடதான்னு இதே அவங்க விற்றர்லான்னு முயற்சி பண்ண போது அவங்க வந்து நிற்பாங்க இது என்னோட இடோம் எது இது எப்படி நீங்கள் அவங்களுக்கு விற்கலான்னு அதனால நம்ம வந்து இடம் எல்லாம் வாங்க போது அது நம்ம பேரில் கரெக்டாக இருக்கா இதை விற்கிறவுங்க பேரு வந்து அதில் கரெக்டா இருக்கா அந்த இடத்துக்கு வந்து பட்டா சிட்டா இதெல்லாம் இருக்கா எந்த மாதிரி இடம் வாங்குகிறோம் எந்த மாதிரியான இடத்த வந்து நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுத்து வாங்க வேணும் இப்படி தான் வாங்கணும் உங்களுக்காக